ரெடிமேட் ஆடைக்கும் கையால் நெய்யப்பட்ட ஆடைக்கும் நிறையா வித்யாசம் இருக்குது அந்த காலகட்டத்தில் எல்லாம் அப்போ மிஷின் இருக்காது எதுவும் இருக்காது எல்லாம் கை வா கையால் நெய்யப்பட்ட துணியை தான் அப்போல்லாம் போட்ன்ணு இருப்பாங்க சின்ன குழந்தைங்க இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அப்போல்லாம் கையால் நெய்யப்பட்ட துணிய தான் போட்ன்ணு அவங்களால அவங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சி வாழ்ந்து இருந்தாங்க ஆனால் இப்போ ரெடிமேட் ஆடை வந்து இப்போ எல்லாம் மிஷின் வந்துருச்சு நிறையா வித்தியாச துணியில தயாரிக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெடிமேடாக வாங்கிட் பே அந்த காலகட்டத்தில் போட்ட கையால் நெய்யப்படத்துக்கும் இப்போ ரெடிமேடாக இருக்கும் நிறையா டிஃப்ரெண்டாக இருக்கு தெரியும் உங்களுக்கே ரெடிமேடால் வந்து இப்போ வந்து நிறையா வந்துருச்சு நிறையா ரெடிமேடாக இப்போ எல்லாம் வாங்குனா ரெடிமேடு தான் வாங்கறாங்க இப்போ எங்கே கை வ கையால் செய்யப்பட்டது கையால் நெய்யப்பட்டது அதெல்லாம் இப்போ யாரும் எதிர்பாக்கறத்தில்லை இப்போ எல்லாம் வாங்கறது எல்லாம் ரெடிமேடு இந்த மாதிரி தான் இப்போ இந்த உலகம் அப்படி கோ இயங்கி கொண்டு இருக்கிறது ரெடிமேடு தான் எல்லாமே